குடும்பத்துல ஆண் பெண்ணோடய பங்கு என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லா சரி சமமான பங்காகதான் இருக்குது ஆனால் வெளியே போகிறது வேலை செய்கிறது கஷ்டமான வேலைகள் பார்க்குறதெல்லாம் ஆணோடய பங்காக இருக்குது அதே சமயம் முடிவெடுக்கிறது மற்ற விசேஷத்துக்கு போகிறதோ எதாகட்டும் அது பெண்ணோடய பங்காகருக்குது இப்போ ஆண்கள் பெண்கள் வேலையை எப்படி சரியாக பிரித்துக்கிறாங்க அப்புடின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இல்லை பெண்கள் அதிகமாக வீட்டில் வேலை செய்கிற மாதிரியும் ஆண்கள் வெளியில் வேலை செய்கிற மாதிரியுந்தான் இருந்தது ஆனால் இப்போது ஆண் பெண் சமம் அப்படிங்குற ஒரு கருத்து வந்து அதிகமாக எல்லோருக்கும் பரவறதுனால எல்லோருக்கும் வேலையை சரி சமமாக பிரித்திக்கிறாங்க இது எந்த வகையில் பார்க்குறோம் அப்புடின்னா வந்து வீட்டில் ரெண்டு புதுசாக கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க அப்புடினா வந்து அவங்க முன்னாடியே வந்து அட்டவணை போட்டு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நீ இந்த வேலையை செய் நான் இந்த வேலையை செய்கிறேன் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடுது அவங்குளுக்கு வந்து ஒருத்தரே வேலை செய்கிறோம் அப்படின்னு மனது பாங்கு இல்லாமல் ரெண்டு பேரும் வேலை செய்கிறதுனால வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் சந்தோஷமாவும் இருக்காங்க இந்த பொறுப்பு எதனால் உருவாகுது அப்புடின்னா வந்து ஒருத்தரே வேலை செஞ்சிட்டிருக்கனால ஏற்படுற மன அழுத்தம் இதலாம் வந்து பேசி புரிய வைக்கிறனால தான் வந்து அவங்குளுக்கு அந்த பொறுப்பு உருவாகிருக்குன்னு நான் நினக்கிறேன் அதே மாதிரி அதை தவிர குழந்த பிறக்குது அப்புடின்னா குழந்தைங்க பார்த்துக்க இந்த மாதிரி பார்த்துக்குலான் வந்து அவங்குளுக்குள்ள போடுகிற பிளானிங் தான் ஒரு பெரிய ரீசனாகருக்கு